என்னுடைய பலம்கிறது கேட்டிங்கன்னா தைரியம் தைரியம்னால் எவ்வளோ தைரியத்தையும் நான் வச்சு சமாளிச்சுன்ருக்குறேன் எவ்வளோ ஒரு பெரிய பிரச்சினை வந்தால் கூட நான் ஒருத்தியே எதிர்த்து நின்று சமாளிச்சுட்டேன் ஆனால் இப்பவும் சமாளிச்சுன்னு வரேன் ஆனால் சோம்பேறிதனகிறது ஒரு இடத்துக்கு போகணும் டக்குனுனா முடியாது அதுதான் என் சோம்பேறிதனம்